ஹலோ அண்ணாச்சி ஹோட்டலுங்களா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோங்க சிக்கன் ரைஸ் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க சிக்கன் ரைஸ் கூடவே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சிக்கன் மன்சூரியன் இந்த மாதிரி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க அது வந்து டெலிவரி டைம் வந்து முக்கால் மணிநேரம் கொடுத்திருந்திங்க ஆனால் ஒரு மணி நேரம் டெலிவரி ஆச்சு இப்போ தான் வந்துச்சு ஆ நாங்கள் வந்து பிரிச்சு பார்த்தோம் பிரிச்சு பார்த்ததுல வந்து அது வந்து ஃபுட்டெல்லாம் லீக் ஆயிருக்குது உள்ளாரையே பிரியாணி கவர் வந்து பிரிஞ்சு இருக்குது அப்புறம் சிக்கன் மன்சூரியன் குவாண்டிட்டி கம்மியாக தான் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ட்டு அவ்ளோக்கா இல்லை அதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதுவுமே நல்லா இல்லைங்க எங்களுக்கு வந்து ஒன்று அது ரிட்டன் வேணும் இல்லைன்னா ஆர்டரை நாங்கள் கேன்ஸல் பண்ணிட்டு கன்ஸ்யூமர் கோர்ட்டில் நாங்கள் கம்பளைண்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து அதுக்கு பதிலாக புதுசா வந்து இன்னொரு பார்சல் வந்து அனுப்பி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிச்சுடுங்க ஆ சரிங்க